ஹலோ சொல்லுங்க அக்கா ஐஸ்கிரீம் ஷாப் அக்காவா அக்கா எங்களுக்கு கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் பட்டர்ஸ்காச்சும் வேணும் ரேட்டு எப்படி ஆ ஓ அப்படியா ஓகே அப்படியே ஸ்டாபெர்ரி ஐஸ்கிரீமும் வேணும்

ஆ இதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டில் தான்க்கா ஆ ஓகே வாட்ஸாப் செண்டு பண்ணுறேன் எப்படி பேலன்ஸு அதுவும் ஜிபே பண்ணிடலாமா ஜிபே பண்ணிடலாம்ல ஓகே இது மூணு ஃப்ளேவர் மட்டும் நீங்கள் அனுப்பிடுவீங்கள்ல எப்படி வீட்டுக்கே அனுப்பிடுவீங்களா ஆ வெண்ணிலா ஆ ஆமாம் மூணு ஆமாம் வேறு எதுவும் வேணாம் ஆ வேணாம்

சரி ஆ

ம் ஓகேக்கா ம் ஓகே ஆ சரி ஓகேக்கா

ஆ சரி ஓகேக்கா தேங்ஸ்க்கா ம்